இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது ஏன்னால் டெல்டா வந்துச்சு சிப்காட் வந்துச்சி ஓலா வந்துச்சி எல்லாத்திலேயுமே ஆனால் பெண்கள் எடுத்தாங்க ஏன்னால் பெண் ஆங் அந்த கம்பெனியில் வந்து மோஸ்ட்லி டென் தௌசண்ட் டுவல் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் அந்த மாதிரி இது தராங்க ஆ அவங்க வந்து அவங்க எடுக்கிறது என்ன மாதிரி பொண்ணுங்னால் ஒரு யூஜி முடித்தவுங்க டுவல்த் முடித்தவுங்க டென்த்து முடித்தவுங்க அதையே ஒரு பிஜி முடிச்சுருந்தா அவங்க வந்து நிறைய சேல்ரி தரணும் அந்த மாதிரி இருக்கனால அந்த மாதிரி பஸ் பொண்ணுங்களை வந்து அவங்க வேலைக்கே எடுக்கிறதில்ல ஏன்னால் நிறைய படித்தா நிறைய இன் சேல்ரி தரணுன்றத்காகவே அவங்க வந்து இந்த மாதிரி பிஜி படித்தவுங்ளலாம் எடுக்கிறதே இல்லை அந்த மாதிரி எடுத்தால் யார்ரா நிறைய அது இல்லாமல் இப்போது டுவ டென்த்து டுவல்த் முடித்தவுங்க வந்து நீ இவ்வளோ தான் படிச்சுருக்க உனக்கு இவ்வளோ தான் சேல்ரி தருவேன் அப்படின் வந்து அவங்க வந்து அவங்ளால சொல்ல முடியும் அதே நம்ம பிஜி படிச்சுட்டு போனால் நான் இவ்வளோ படிச்சுருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளோ சேல்ரி தரிங்க அப்படின்னு எங் நம்மளால கேட்க முடியும் அதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்னா பிஜி படித்தவுங்ள எடுக்கிறதே இல்லை இதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் அதுக்காக என்ன பண்ணுறாங்னா படிக்காமல் இருக்காங்க நம்ம வந்து இப்படியே வேலைக்கு போயிடலாம் அப்படின் சொல்லிட்டு பாதியில் நிறுத்திவிட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க ஏன்னால் இது படித்தாவே நமக்கு வேலை தராங்க எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு இதே இப்போது வந்து மோஸ்ட்லி எஜிகேஷன் தான் ரொம்ப இம்பார்டண்ட்டே ஆனால் அதையே அவங்க வந்து இந்த மாதிரி மாற்றி விடுகிறதால அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்ச்சினா அவங்கள வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ச்சி குழந்த இருக்குது உங்களால் வந்து ரொம்ப நேரம் வேலை பண்ண முடியாது இப்போது உங்கள் ஃபேம்லியில் எதாச்சு ப்ராப்லம்னால் நீங்கள் திடீரெனு போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் நிற் நிற்கற மாதிரி இருக்கும் அப்போ வந்து எங்ளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பே தராமல் இருக்காங்க